செல்லில் வந்து செல்லில் வந்துட்டு எனக்கு ப செல்லை பற்றி எந்த எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கிலீஷெல்லாம் படிக்க தெரியாது தமிழே கொஞ்சம் திக்கி திக்கிதான் கொஞ்சம் பார்த்து படிப்பேன் எங்கள் பிள்ளைங்க வந்து பசங்கள் செ கற்று கொடுத்தாங்க டிக்டாக் பண்ணுறது இந்த டிக்டாக் பார்க்கறது இந்த ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு தேவையான சமையல் பொருளுங்கள் இந்த வீட்டுக்கு தேவையான சமையலுக்கெலாம் எங்கள் பையன் வச்சு வச்சு காட்டுவான் உனக்கு இது ஆட்ரு பண்ணட்டாம்மா ஆட்ரு பண்ணுதாம்மா வீட்டுக்கே வந்துடும்மா கொரியர்லேன்னு சொல்லிவிட்டு என் பசங்கள்தான் காமிப்பானுங்க அது நம்ம வீட்டுக்குத் தேவையானது என்ன வேணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் மல்லிகைத்தூள் விதை மிளகா கொட்டி வைக்கிற மாதிரி ப்ளாஸ்டிக் டப்பாங்களோ ட்ரெஸ்ஸோ செப்பலோ சாரீயோ ஹேண்ட் பேக்கோ என்ன வேணுன்னாலும் எங்கள் தம்பி வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு எங்கள் தம்பி போட்டு இதெல்லாம் காமிப்பான் பசங்கள் வேணுன்னாக்கால் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆட்ரு பண்ணி வாங்கிறாங்க நம்ம அதெல்லாம் இப்போ இல்லை எனக்கு என்ன பிடிக்கும் செல்லில் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சமையல் செய்கிறது வந்துட்டு நான் பார்த்து நான் சமையல் வேணால் அதில் பார்த்து நிறையா செஞ்சுருக்குறேன் அது மாதிரி ஒரு சில நல்லா செஞ்சுருக்கு ஒரு சிலது நல்லா கரெக்டாக வந்திருக்குது ஒன்று ஒன்று கொஞ்சம் சொதப்பியிருக்குது அதாவது ச சமையல் பார்த்தேனாக்கா அது சமையல்ன்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செல்லில் பார்த்து செய்வேன் நல்லாவும் எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சிலது தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் செல்லு மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்குறோம் அது எப்போவாச்சும் கரண்ட்டு இல்லைன்னா சார்ஜு போட்டு செல்லு வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாதப்போ அப்போ வந்து நான் செல்லை வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா சமையல் என்னது என என்ன செய்யணும் ஸ்வீட் செய்யணுன் தோணினா அதை வச்சு கேட்டு பார்ப்பேன் மற்றது இந்த மாதிரி ஸ்னாக்ஸ் ஐட்டமு மற்றது எதுனால் ஒரு கூட்டு அது எதுனால் வேணுன்னாலும் எனக்கு அதுதான் வந்துட்டு வச்சு நான் பார்ப்பேன் பார்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு டைம் தள்ளி தள்ளி பார்ப்பேன் எது பிடிச்சிருக்குதுன்னு அது பிடிச்சத நான் வச்சு நான் பார்ப்பேன் செய்வேன் அதே மாதிரி ஆனால் என்ன தேவையோ எல்லாம் வாங்கிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு செல்லில் என்ன என்ன பார்க்குறன்னோ அதே மாதிரி நான் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கால் செஞ்சு ஒரு நாள் பார்த்துட்டு அதை சாப்பிட்டு வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு செய்ன்னு சொன்னாங்க நிறைய ஒரு ஸ்வீட் செஞ்சு பார்த்துருக்குறேன் ஆனால் நல்லா வந்துச்சு அதனால நல்லா வந்ததால் திரும்ப நான் அதே மாதிரியே அந்த செய்கிறதெல்லாம் வச்சு நான் பார்த்துட்டு மை பார்த்துட்டு நான் திரும்பவும் வீ எனக்கு செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் என்னா செஞ்சாலும் வீட்டு வேலை முடிச்சுட்டா மத்தியானத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம்

தேவையாக வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சு வைப்பேன் செல்லை பார்த்துட்டு என்ன செய்ய முடியுமோ ஸ்வீட் செஞ்சு அதாவது இல்லை அவல் மிக்சரை அப்படி என்ன வேணுன்னாலும் அது எதுனால் ஒன்று செஞ்சு வச்சுருப்பேன் வந்த நேரத்துக்கு கடையில் வாங்கிகிட்டு வர்றதோட செஞ்சு வச்சுட்டோன்னா வர்ற நேரத்துக்கு அதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் எதனால் செஞ்சுட்டு அதை டேஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்றோனோ இல்லையோ அடுத்தவங்க டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம்தான் எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எது செஞ்சாலும் அடுத்தவங்க வந்து கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எதுன்னால் ஸ்வீட்டு செய்யணுன்னு ஆசைப்பட்டனாக்கா உடனே செஞ்சுருவேன் எந்த ஒரு பொருளை செய்யணுன்னாலும் அதை நான் வந்து உடனே செஞ்சுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து செய்கிறது